இப்போ தற் தற்போது இருக்கிற தாவரத்தில் பொறுத்த வரைக்கும் அதிக தாவரங்கள் உற்பத்தி செய்யக் கூடியது ஸோ நுட்பங்கள் சொல்ல போனால் வந்து இப்போ வந்து மருத்துவ மருத்துவ ரீதியாக பார்க்கணும் அப்படினால் நிறைய பல வகைகள் இருக்குது மருத்துவ ரீதியாக பார்க்கணுன்னா மைக்ரோஸ்கோப்பில் வச்சு டெஸ்ட் பண்ணணும் ஸோ இதுக்கு தனியாக ஒரு ரிசர்ச் பண்ணி எது எது எந்த தாவரங்கள் எது மருத்துவ குணம் உடையது எது எதை சரி பண்ணும் அதுலக்கிற கெமிக்கல் காம்போனென்ட்ஸ் அது உள்ளே இருக்கக்கூடிய பெஸ்ட் ப்ராக்ட்டிஸ் எல்லாத்தேயும் கொஞ்சம் செக் பண்ணும் ஸோ இதை லேப் இதுக்கு மஸ்ட்டு வந்து லேப் இருக்கணும் ஸோ லேபில் வச்சு செக் பண்ணி ஸோ இப்போ வந்து எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா வந்து துளசி வந்து சளிக்கு ரொம்ப நல்லது ஓமம் சரி ஸோ துளசி வந்து சளிக்கு ரொம்ப நல்லதுன்றது ஆராய்ச்சி பண்ணி கண்டுப்பிடிச்சாங்க ஸோ இது சில இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா லேப் இருக்கும் போது லேபில் வந்து டெஸ்ட் பண்ணி பார்க்கணும்